வெளியே நம்ம பயணம் செஞ்சு போகிறப்ப இன்னமும் ஒருசில இடங்கள்ல ஜாதி ஜாதி பார்க்குறாங்க ரெண்டாவது காசு பணம் இருக்கிறவங்கள ஒருமாதிரியாகவும் காசு இல்லாதவங்களை ஒரு மாதிரியாகவும் பார்க்குறாங்க இப்போ நான் உதாரணமாக சொல்ல போனால் எங்கள் அம்மா வீட்டில் அவங்க அண்ணன் தம்பிங்க அவங்க சித்தப்பன் வீட்டு பசங்கள் எல்லாேருமே வசதியாக இருக்கிறாங்க நாங்கள் எங்கள் அம்மா அவங்க சைடில் எங்கள் அப்பா வீட்டு சைடு எல்லாேருமே கொஞ்சம் வ இல்லாதவங்களாக இருக்கிறாங்க அவங்கலாம் வந்து பேப்பர் மில்லு அவங்க வந்து கூலி வேலைக்கு போய் டெய்லியும் வேலைக்கு போனால் மட்டும் தான் சாப்பாடுங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கனால் எங்கள் அம்மா வீட்டு சாப் சொந்தக்காரங்கள் எல்லாேருமே நம்மள கூப்பிடாம இருந்தால்கூட தெரிஞ்சிக்காது ஆனால் அவங்க என்னென்ன பண்ணுவாங்க நம்மள ஒரு விஷேசத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருவாங்க நம்மதான் அப்போ வந்து சரி கூப்பிட்றாங்களே என்னடா பண்ணுறதுன்னு நம்மளுக்கு போகிறதுக்கே மனதே வராது ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அவங்க வந்து கூப்பிட்றாங்க சரி நம்ம ஏதாவது நினைச்சிக்கிட்டாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே போகிறப்ப என்ன பண்ணுவாங்கனால் இதே அவங்க சரி சரியா அவங்க பணக்காரங்களை பார்த்து ஒரு மாதிரியாகவும் நம்மளை பார்க்குறப்ப ஒரு மாதிரியாகவும் பார்ப்பாங்க ஏன்டா இவங்க வந்துவிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் பார்ப்பாங்க அதுக்கு வந்து நம்மள கூப்பிடாம இருந்துவிட்டா கூட ஒன்றும் பிரச்சின இல்லை ஏன் சரி சரி கூப்பிட்லையா அப்படின்னு கூட போயிடும் ஆனால் கூப்பிட்டு நம்மளை அந்த இடத்துல அசிங்கப்படுத்துகிறப்ப தான் நம்மளுக்கு அதனுடைய வலியோ அதிகமாக இருக்கும் அதுதான் சொல்கிறேன்